எப்படி பயன்படுத்துகிறதுன்னா நம்ம இப்போது நம்ம யோகா பண்ணுறோம் யோகாசனம் பண்ணுறப்ப மனநிம்மதி கிடைக்கிதா அதே மனநிம்மதியோடு ஆஃபீஸ்சுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சினனா அதை நம்ம வந்து கையாள்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் யாரையும் காயபடுத்தாமல் மேலோட்டமாக பண்ணுறோம் இல்லையா அது வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும் எந்தவித பிரச்சினையும் பண்ணாமல் மனநிம்மதியோடு ஒரு தொழில செய்கிறப்ப அந்த தொழில் நம்மளுக்கு வெற்றிதான் அடையும் அதுக்கு வந்து நம்மளுக்கு யோகாசனம் வந்து எல்லாத்துக்கும் உதவுது வாழ்கையில எப்படினா ஒருத்தவங்களோடு சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி கையாள்கிறோம் அதில் எவ்வளோ பொறுமையாக நம்ம அதை முடித்துக் கொடுக்குறோம் அப்படிங்கற எல்லா இடத்திலியுமே யோகாசனம் உதவுது